என்னோடய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்போதைக்கி இந்த யூடூப்பில் இன்ஸ்டாகிராம் வலைதளங்களில் போய் ட்ரெண்டிங்காக போயிக்கிட்டிருக்கற மாதிரி மாடல்ஸு நியூ கலெக்ஷன்ஸை தான் யூஸ் பண்ணுவேன் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் யூஸ் பண்ணுற ஏதாவது புதுசாக ட்ரெஸ் எடுத்தாங்கன்னா அந்த மாடல்ஸை ட்ரை பண்ணுவேன்